அக்கா நல்லாயிருக்கீங்களாங்கக்கா ம் அக்கா நான் துணி வாங்கறக்காக வந்துருக்கேன்க்கா ஆ இல்லைங்கக்கா நேற்றே போட்டு கொடுத்துருந்தீங்க என்னால் வர முடியல கொஞ்சம் உடம்பு சரில்ல ஸோ அதனால் இன்றைக்கு வந்துருக்கேன் ம் சரிங்கக்கா ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு காமிங்கங்கக்கா அதற்கப்பறம் வந்து போட்டு காமிக்கறேன் ம் நல்லா இருக்குங்கக்கா சுடிதாரு ப்ளவுஸ்ஸு காமிங்கக்கா ம் ப்ளவுஸ்ஸு செம்மையாக இருக்குங்கக்கா டிசைன்லாம் நல்லாயிருக்கு ஒர்க்கெல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க இருங்கக்கா போய் போட்டு பார்க்கறேன் ம் நல்லா இருக்குங்கக்கா ரெண்டுமே ப்ளவுஸ்ஸு சுடிதார் ரெண்டுமே நல்லா இருக்குங்கக்கா ம் ஃபிட்டிங் நல்லா இருக்குங்கக்கா ம் சரிங்கக்கா இதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோங்கக்கா ரெண்டுத்துக்கும் சேர்த்தி

நான் வந்து ஜிபே பண்ணிவிட்றேங்கக்கா நம்பர் சொல்லுங்கள் ம் ஸ்டிச்சிங்கலாம் பிடிச்சிருக்கு அழகா இருக்கு இது ரெண்டுமே ம் சரிங்கக்கா நாங்கள் வந்து இவ்வளோ ரொம்ப அழகா தச்சுருக்கீங்க இவ்வளோ தப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல சரிங்கக்கா நான் வந்து கஸ்டமர் உங்களுக்கு பிடிச்சி தரேங்கக்கா ம் சரிங்கக்கா நான் கஸ்டமர் பிடிச்சி தரேன்